ஹலோ குட்மார்னிங் மேடம் ஆ டிசனல்டிக்காலே இருந்து பேசுறோங்க சென்னை டிசனல்டிக்காலே இருந்து பேசுறேங்க ஒரு ரெஃபர்மேன்ஸுங்க ஆக்சுவல்லாக இப்போ எங்கள் கம்பெனிக்கு வந்து அமெரிக்கன் ஆர்ட்ரு ஒன்னு எடுத்து இருக்கோங்க ப்ராஜெக்ட் ஒன்று ரீசிவ் பண்ணி இருக்கோம் எனக்கு கொஞ்சம் ஃப ஆளுங்க தேவைப்படுதுங்க எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லார்க்கும் எனக்கு ஃபேக்கல்டிஸ் உங்களால் கொடுக்க முடியுமா ஆ அவங்களுக்கு வந்து எனக்கு வந்துங்க பிஈ கம்ப்லிட்டேடு பிஈ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லருந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க பிஎஸ்சி கம்ப்லிட்டேடு பண்ண ஃபக்கல்டிஸாக இருந்தாலும் சரிங்க ஸ்டுடென்ஸாக இருந்தாலும் சரி நியூ கமர்ஸ் நியூவாக இருந்தாலும் சரிங்க நியூவாக எப்போ முடிச்சி இருக்கோங்களால இருந்தாலும் சரிங்க எனக்கு வந்துங்க அவ மெய்னாக வந்து பார்த்திங்கனா பைத்தானில் நல்ல எக்ஸ்பிரியன்ஸ் இருக்கனுங்க ஓகேங்களா அது அது இருந்த போதுங்க ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் எனக்கு அதில் இருந்த போதும் அதுக்கு அப்புறோம் எனக்கு ஒரு செவன் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கனா சர்டிஃபிகேசன் முடிச்சவங்க எனக்கு தேவைப்படுதுங்க டேட்டாப்பிர்ஸோ அல்லது ஸ்னோ ஃபெ ஸ்னோஃப்லாக்ஸ்ன்னு சொல்லுறாங்கங்கிலா அந்த சர்டிஃபிகேசன் கோர்ஸ் முடிச்சோங்க ஒரு செவன் மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க ஆக்ட்சுவலி எனக்கு மார்ச் எண்டு குள்ளே எனக்கு வேணும்ங்க என்னோட ப்ரொஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் நீங்கள் எனக்கு த்ரீ மந்த்ஸில் எனக்கு ஆமாங்க அதனால் தான் உங்கள் கிட்ட நான் கேட்குறன் எனக்கு வந்து நீங்கள் ஏப்ரல் ஆ ரெனுமேரேசன்ங்கிறது நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணலைங்க கண்டிப்பாக எதாவது கொடுக்கணுங்குற மாதிரி தான் பிளான் பண்ணி இருக்கோம் ஸோ நாங்கள் அது வந்து கண்டிப்பாக ஃபர்தராக நாங்கள் அதை சொல்கிறோம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கர்மன்ட்டில் வந்து எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமா உங்களால் கொடுக்க முடியுமான்றதை நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஆ ஆ ஓகேங்க நான் அவங்குளுக்கு வேணா நான் வந்து எதாவது சலரி மாதிரி எதாவது கொடுக்குறத்துக்கு ட்ரை பண்ணுறங்க பட்டு ஸ்டுடன்ஸ்க்கு வந்து நாங்கள் இன்டன்ஷிப் மாதிரி தான் எடுத்துக்க முடியுங்க ஸோ அந்த ஃபைவ் மெம்பெர்ஸ்க்கு என்னால் எதுவும் கொடுக்குறத்துக்கு வாய்ப்பு இல்லங்க அவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் எனக்கு பண்ண போகறாங்க அதனாஇ வந்துங்க ஒரு சர்ட்டிஃபிகேசன் வேணும்னா பண்ணுறோங்க நீங்கள் உங்களால் எனக்கு ஒரு ஒன் வீக்கு குள்ளே நீங்கள் அன்சர் பண்ணி விடுங்க உங்களால் முடியுமா இல்லையாங்கிறது ஆ அப்படிங்களா

அப்படிங்களா ஸ எனக்கு ஆ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனா கன்னடலேருந்து ஒரு ஆஃபர் எடுக்க போகறோங்க அது பார்த்தீங்கன்னா நான் இசிஇ ட்ரிபில்இ முடிச்ச பசங்க அந்த மாதிரி எனக்கு ஸ்டுடன்ஸ்சே தேவைப்படுதுங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்லிட் பண்ணி விட்டனா நான் ஜூன் ஜூலையில எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க அந்த டைம்மில் நான் திரும்ப நான் வந்து உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுறங்க நான் ஃபர்ஸ்ட் நான் ஆமாம் இருக்குங்க கண்டிப்பாக இருக்குங்க எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிட் இருக்கோங்க பட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனோனே கண்டிப்பாக நாங்கள் ஒரு விசிட் வருவோங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாங்க நான் அது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறங்க கண்டிப்பாக பண்ணுறங்க அது இருக்குங்க நான் கண்டிப்பாக நான் உங்கள் கிட்ட நான் பேசுறங்க அதை பற்றி ஆ ஓகேங்களா சரிங்க நான் ஆக்ச்சுவலி இன்னைக்கு இன்னிக்கு மெயில் பண்ணலான்னு இருக்கங்க இன்னிக்கு மெயில் பண்ணி விட்டுங்க சார் அவைலப்பிலிட்டி எனக்கு அவர் என்ன சொல்லுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் விசிட் பண்ணுறங்க கண்டிப்பாக வரேன் நான் சார்ரை மீட் பண்ணுறன் ஆ எனக்கு வந்து ஒன் வீக் தாங்க டைம்மு எனக்கு அந்த ஒன் வீக் குள்ளே நான் எனக்கு எவ்வளோ பேர் உங்களால் கொடுக்க முடியுன்ற ஒரு லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்துடிங்கனா கூட நான் ஃபார்தராக என்ன பண்ணுறதுன்றது ஓகே மேடம் கண்டிப்பாக இன் ஃப்யுச்சர் நான் கண்டிப்பாக கொடுக்குறங்க இந்த இது இந்த முறை மட்டும் நீங்கள் எனக்கு இந்த ஒன் வீக் குள்ளே இதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வரங்க நெக்ஸ்ட் ஆர்டர் நான் நெக்ஸ்ட் ஆர்டர் நான் ரிசிவ் பண்ணோன கண்டிப்பாக வரேன் ஆ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ தேங்க் யூ